அப் அந்த காலத்தில் வந்து தமிழ் பேசுறதுன்னா தூய தமிழில் பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லாவே பேசினாங்க ஆனால் இப்போ வந்து தமிழை பேசவே ரொம்ப கூச்சமாகவும் அசிங்கமாகவும் பேசுகிறாங்க தமிழை ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க இப்போ தமிழே பேச தெரியல அப்படியே தமிழ் பேசினாலும் தமிழ் கொஞ்சமும் இங்கிலீஷ் கொஞ்சமும் சேர்த்து பேசுகிறாங்க அது லாங்குவேஜூ சரியாக புரியவும் இல்லை நல்லாவும் இல்லை ஒன்று பேசுனால் இங்கிலீஷ்லையாவது பேசணும் இல்லை தமிழ்லேயாவது பேசணும் இன்னும் தமிழில் பேசினா ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுவும் அந்த காலத்தில் வந்து தமிழ் அவ்வளோ சூப்பராக பேசினாங்க ரொம்ப நல்லாவே தமிழை மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ரொம்ப அப்படியே இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேசுறதனால நல்லாவே இல்லை அப்போது வந்து தூய தமிழில் பேசிகிட்டு சூப்பராகவே மெயின்டெயின் பண்ணாங்க